நாங்கள் வந்து எங்கள் வீட்டை சுற்றியும் எப்படி பாதுகாப்பாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம் வைத்திருக்கிறோம் அப்படின்னா மழைக்காலங்கள்ல மழை நீர் தேங்காமல் இந்த தேங்காய் தொட்டி இந்த மாதிரி உடஞ்ச பாத்திரங்கள் உடஞ்ச ப பிளாஸ்ட்டிக் பொருட்கள் அது மூலயமாலாம் தண்ணி இல்லாதவாறு பார்த்துக்குவோம் அதை அதையெல்லாம் எடுத்து வேஸ்ட்டாக வேஸ்ட்டுக்கு போட்டிருவோம் அப்படி இல்லைன்னா நெருப்பு பற்ற வச்சுருவோம் அந்த மாதிரி இருக்கற தண்ணி தேங்கினா அது வந்து நம்ம உடலையும் நம்ப சுற்றுபுறச்சூழலையும் அது வந்து மாசுபடுத்தும் கொசு நிறையா உண்டாகும் கொசு உண்டாச்சுன்னால் அது மூலயமா காய்ச்சல் வரும் அது மூலயமா அப்புறம் நம்மளுக்கு வியாதியெல்லாம் உண்டாகும் அது மாதிரி இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குவோம் அதுக்கு அப்புறமேட்டு தண்ணி தண்ணி எங்கே எங்கெல்லாம் தேங் தேங்கி இருக்கோ அந்த இடத்துலையெல்லாம் தண்ணி தேங்காத மாதிரி மண்ணை அள்ளி போடுவோம் அதில் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கொசு உற்பத்தி ஆகாத மாதிரி நாங்கள் அதை வந்து பாதுகாப்பாக வச்சுக்குவோம் அதுக்கப்புறமேட்டு புல்லெல்லாம் இருந்துச்சு அப்படினா அதுக்கு மருந்து அடுச்சுவிடுவோம் அப்படி இல்லைன்னா அதை பிடுங்கி அதை மாதிரி கொசு பரவ கொசு இல்லாத ஏரியா வீட்டை சுற்றி கொசு இல்லாத மாதிரி பார்த்துக்குவோம் அதுக்கு அப்புறமேட்டு எந்த ஒரு அதாவது பூச்சி புழு வராத மாதிரி வராத மாதிரி பார்த்துக்குவோம் அதுக்கப்புறமா செடியெல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னால் செடியெல்லாம் அதிகமா இருந்துச்சுன்னால் அது வந்து பூச்சி ஏதாவது தங்கி இருந்தால் கூட அது தெரியாது அதனால அதெல்லாம் சுத்தமாக வச்சுக்குவோம் அதுக்கப்புறமா வீட்டில் தண்ணி தண்ணி அதிகமாக இப்போ நம்ப துணி துவச்சா அது வந்து உடனே கீழே ஊற்றிட்டு அதை எல்லாம் எடுத்து பத்திரப்படுத்தணும் அதுலிருந்து அந்த தண்ணியை அப்படியே வச்சுருந்தா அது மூலயமா கொசு இல்லைன்னால் அதில் ஏதாவது ஒரு கொசு மூலயம் கொசு பரவிடும் அதுக்கப்புறம் அதெல்லாம் பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அதுக்கப்புறமா இது மாதிரி சுற்று நம்ம வீட்டை சுற்றியும் நம்ம சுகாதாரமாக வச்சுருக்குறனால நமக்கு வந்து கொசு கொசுவில் இருந்து கொசு அதாவது காய்ச்சல்லேந்து தவிர்த்துக்கலாம் கொசு கடியிலெருந்து தவிச்சுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து சுகாதாரமாக நோய் இல்லாமல் சுகாதாரமாக வாழலாம்